ஈரோடு மாவட்டத்தில் மக்கள் எதிர் கொள்ளும் சில பொதுவான சவால்கள் அப்படின் பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆகறது கரண்ட்டை வந்து முன்னாடியே சொல்லாமல் ஆஃப் பண்ணுறனால ஸ்டுடென்ட்ஸ்சால செரியாக எக்ஸாமுக்கு படிக்க முடியிறது இல்லை வேலைக்கு போறவங்கனாலையும் செரியாக ரெடியாக முடியிறது இல்லை முன்னாடியே சொல்லாதனால் தண்ணி நம்மன்னால நொப்பி வைக்க முடியல அப்படினா அந்த நாள் ஃபுல்லாக நம்மன்னால தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நான் என்ன நினைக்கிறனா இதுக்கு தீர்வு முன்னாடி எப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லை எப்போ இந்த ஒரு நாள் கரண்ட்டு வராது அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிவிட்டாங்க அப்படினா நமக்கு தேவையான அத்தியாவசித்தலான் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சியிருக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிற பெரிய சவாலாக சிக்கலாக இருக்கிறது வந்து இந்த கரண்ட் ஆஃப் பிரச்சனையதான்